இப்போது ரீசண்டாக கொல்லிமலை போயிருந்தேன் அப்போ எங்கே இருக்குன்னு பார்த்திங்கனா நாமக்கல் நாமக்கல் டிஸ்டிர்க்கில் இருக்குது பார்த்திங்கனா யூடர்னிங் கிட்ட ஒரு செவண்டி டூ யூடர்னிங் இருக்குது யூடர்னிங்கை பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் டிராவல் பண்றபோது பைக்கில் போனாலோ காரில் போனாலோ பஸ்ஸில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அதில் ஒரு டைம் காரில் போயிருக்கும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சி ஏன்னா நம்ம கரெட்டாக போனாலும் நமக்கு ஆப்போசிட்டில் வர டிரா டிராவல்ஸ் வந்து கரெட்டாக வந்தால்தான் நம்ம வந்து சேஃப்ட்டியாக போக முடியும் அதுவும் ஹில்ஸ் வேறு அதனால் அதில் கொஞ்சம் ரொம்பவே பயமாக இருந்துச்சி அப்படி இருந்தும் கவனமாக போகிறது ரொம்ப நல்லது அப்படி போனோம் அங்கே போயிட்டு ஆகாய நீர் வீழ்ச்சி சிவன் கோவில் நிறைய அங்கே இருக்குது சுற்றுலா நிறைய இருக்குது குழந்தைங்களுக்கு சுற்றிப் பார்க்குறமாதிரி இடங்களும் இருக்குது அதேமாதிரி இயற்கை ஃபுட் அங்கே கிடைக்குது கோவில்கள் இருக்குது அப்படி பார்க்கும்போது அங்கே போய் சுற்றிப் பார்த்துட்டு வரும் போதும் ஹில்ஸ் சுற்றுறது ஒரு புது அனுபவமாக இருக்குது புது அனுபவத்தோடு சேர்ந்து நல்லாவும் இருக்குது பார்த்துப் போகணும் ஹில்ஸ் வேறு கொஞ்சம் மிஸ் ஆகிடிச்சினாலும் அவ்வளோதான்